ஸோ ஒரு குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து குதிரை சவாரி செய்யும் போது அவங்க அவங்க என்னன்ன விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும்னால் முதல்ல விஷயம் குதிரை சவாரி செய்ய தெரிஞ்சிருக்கணும் அவங்க முறையான முறையில் வந்து ஒரு பயிற்சி பண்ணியிருக்கணும் இல்லை ஒரு பயிற்சியாளரை போய் அவர்கிட்ட போய் கேட்டு எப்படி எப்படிலாம் வந்து ஒரு குதிரையை ஓட்டணும் எப்படி எப்படிலாம் ஒரு குதிரையை பழக்கணும் அப்படின்றதை முதல்ல அவங்க தெரிஞ்சிண்டிருக்கணும் அடுத்த விஷயம் வந்து அவங்க ஓட்டக்கூடிய குதிரை வந்து அதுக்கு அதுக்கு முதல்ல வந்து சரியான முறையில் சரியான முறையில் பயிற்சி கொடுக்கப்பட்டுருக்கா அந்த குதிரைக்கு நல்ல முறையில ஒருத்தர் வந்து அது மேல் உட்காந்து பயணிக்கிறாரு அது அவர் சொல்றதை கேட்கக்கூடிய திறன் வந்து அந்த குதிரைக்கு இருக்கா முதல்ல அதை வந்து அந்த கற்பிச்சிருக்காங்களா அந்த குதிரைக்கு அதை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்களான்றதை பற்றி அவர் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அவர் குதிரை அவர் வந்து குதிரைக்கு மேல் ஏறி உட்காந்ததுக்கு அப்புறமேட்டா அந்த அவங்க குதிரையோட மூக்கணாங்கயிறு பிடித்தது அப்புறமேட்டா அதை வந்து எந்த அளவுக்கு இழுத்தால் குதிரைக்கு வலிக்காது எந்த அளவுக்கு இழுத்தால் குதிரைக்கு வந்து இந்த இது மாதிரிலாம் செயல்படணுன்றது தெரியுன்றதை வந்து அவர் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அடுத்தது அவர் பாதுகாப்பு கவசங்கள் வந்து எல்லாத்தையும் கைக்குப் போடக்கூடியதும் காலுக்குப் போடக்கூடியதும் தலைக்குப் போடக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கணும் ஒரு வேளை குதிரை வந்து மிரள் பிடித்து கீழே தள்ளிடுச்சு அப்படிங்கிறபட்சத்தில் அப்போ தான் வந்து குதிரை சவாரி செய்கிறது செய்கிறதுக்கு வந்து அடிபடாது அடுத்தது குதிரை குதிரையை வந்து எந்த அளவுக்கு பழக்கியிருக்காங்கன்றத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இவர் எந்த அளவுக்கு பழகியிருக்காரு என்றதை தெரிஞ்சு வந்து அந்த குதிரை மேல் சவாரி செஞ்சன்னு சொன்னால்தான் அவர் வந்து பாதுகாப்பாக சவாரி செய்ய முடியும் அதிகபட்சமாக குதிரையை குதிரையை குதிரை சவாரி செய்யக்கூடியவங்க வந்து நல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அடிபடாமல் வந்து அவங்க குதிரை பயணத்தை வந்து நல்ல முறையில் முடிக்கலாம்றது கருத்து